ஹலோ நான் லெலின் அம்மா பேசுகிறேன் சுனிதா மிஸ் நான் லெலின் அம்மா பேசுகிறேன் மேடம் ஆ நல்லா இருக்கேன் மிஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல அதனால் தான் வர முடியல மேடம் அதனால் இப்போ வந்து இது டூரு போகணும் மேடம் அதனால் ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் பையனுக்கு அதனால் கேட்கலாணு ஃபோன் பண்ணேன் அது அவனை தனியாக விட்டுட்டு போக மு தனியாக விட்டுட்டு போ முடியாது மேடம் அவன் ஒண்டியாக இருப்பான் அதுக்காக தான் அழைச்சிட்டு போகணுமேன்னு கேட்கறேன் அதெலாம் நல்லா படிப்பான் மேடம் நான் புக்கு எடுத்துகிட்டே போகறேன் மேடம் அவனுக்கு அங்கே படிக்க வைக்கிறேன் நான் அங்கே போகும்போது போகற இடத்துளியும் படிக்க வைக்கிறேன் அவனை நான் நல்லா எக்ஸாம் எழுதகிறதுக்கு நான் அதை மாதிரி கொண்டு வரேன் மேடம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் லீவ் கொடுங்க இல்லை மேடம் மேடம் வர டைம் இல்லை அவங்க அப்பாவுக்கு தான் முடியலல்ல என்னாலையும் வர முடியல அவங்கள விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வர முடியல அதனால் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன் மேடம் கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் அவனுக்கு லீவ் கொடுங்க

ம் சரி தேங்க்ஸ் மேடம்